நான் வியாபாரத்தில் இருப்பதால் வியாபாரம் சற்று குறைவான நேரத்தில் கண்ணதாசன் மணவாசம் வனவாசம் புத்தகம் படிப்பது உண்டு அதில் அவருடை அவருடைய வாழ்கை வரலாறு அனுபவத்தைப் படித்திருக்கிறேன் புத்தகம் படிக்கும் நேரத்தில் வியாபாரம் வரு வருவதுண்டு அப்பொழுது கொஞ்சம் நிறுத்தி விட்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு மறுபடியும் தொடங்கினால் தொடங்குவேன் இல்லையென்றால் நிறுத்திவிட்டு மறுநாள் எப்பொழுது டைமிங் இருக்கின்றதோ அப்பொழுது படிப்பேன்